எங்கள் ஊரில் கோயில் திருவிழாக்கள் பொங்கல் கிறிஸ்மஸ் ரம்ஜான் போன்ற திருவிழாக்கள்லாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுவோம் நாங்கள் எந்த மத வேறுபாடும் கருதாமல் எல்லோரும் நம்ம அண்ணன் தம்பி நண்பர்கள் என கருதி ஒன்றா சேர்ந்து கொண்டாடுவோம் ரம்ஜான்னா அவங்க வீட்டில் அவங்க ரம்ஜான் கொண்டாடினாலுமே நாங்கள் மூணு மதக்காரங்களும் ஒன்று சேர்ந்து எல்லார் வீட்லையும் அவங்க வீட்டில் முடிஞ்ச அளவு வசூல் செஞ்சு ஒன்றா கொண்டாடுவோம் அப்போது காலையில் குழந்தைங்கள் முதல் பெரியவர்களுக்கான விளையாட்டு போட்டியெலாம் வைப்போம் அந்த விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற வெற்றிபெற்றவர்களுக்கு வந்து பரிசுகள் வந்து கொடுப்போம் அதுவும் இல்லாமல் இரவு நேரத்தில் எல்லோரும் மகிழ்விக்கும்படி நடனம் வந்து ஆடுவாங்க அதுல சின்னதிலருந்து பெரிய வயது வரை இருக்கிற எல்லோருமே அவங்களும் கைத்தட்டி விசில் அடிச்சு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் நண்பர்கள் வந்து அனைவருமே ஒன்று சேர்ந்து போன வாரம் எங்கள் கோயம்த்தூரில் நடந்த விஜய் ஆண்டனி கான்சர்ட்க்கு போயிருந்தோம் அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே அவரு பாடுறதை நாங்களும் திருப்பி பாடி ரொம்ப என்ஜாய் பண்ணிணோம் என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாலுமே ஒருத்தர் மற்ற மதக்காரர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நீ வேறு மதக்காரன் நான் வேறு மதக்காரன் அப்படின்னு நினைக்காம நம்ம எல்லோருமே ஒன்று தான் நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒற்றுமையோடு செயல்படுவோம்